எங்கள் சைடு கிராமத்தில் பார்த்திங்கனா ஜிஹெச் இருக்கு அந்த ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மகப்பேறு குழந்தை பராமரிப்புதான் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நாங்கள் கிராமத்தில் வந்து இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா ஒரொரு கிராமத்துக்கு ஒரொரு ஜிஹெச் இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி இருக்கிற அனைத்து ஸ்ட்ரீட்லேர்ந்தோ எங்கேர்ந்தோலாம் யாரும் நாங்கள் வெளியில் போக மாட்டோம் ஏன்னா எங்கள் ஜிஹெச்சில் வந்து அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக பார்ப்பாங்க பிரசவம் பார்க்கறது குழந்தைகள் அந்த பிரசவம் பார்த்துட்டு குழந்தைக்கி சிகிச்சை பண்ணுறது எல்லாமே நல்லாவே கொடுப்பாங்க எங்கள் ஜிஹெச்சும் அந்தமாதிரி வெளியில் போகணும் அப்படின்லா இல்லை ஏன்னா இங்கே சுத்தமாக க்ளீனாக வச்சுப்பாங்க எந்த ஒரு நோய் கிருமி நோய் தோற்றும் இல்லாமல் வரவங்களுக்கு நல்லா பொறுமையாக சுக பிரசவம் பார்ப்பாங்க மெய்னாக சுக பிரசவம் பார்த்து எந்த பிரச்சனையில்லாமல் பண்ணுவாங்க அதனால் எங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்னா நம்ப ஜிஹெச் போனால் பரவாயில்ல சுக பிரசவம் ஆகுது இருக்கறவங்களும் வரவங்களை நல்லா கவனிச்சி நல்லா பார்த்துக்கறாங்க நல்லா நல்ல சேவை செய்கிறாங்க அப்படின் நாங்கள் யோசித்துதா அங்கே போவோம் மனசுக்கு ஒரு திருப்தியும் இருக்கும் பயம் இல்லாமலிருக்கும் நம்ப ஜிஹெச் போகிறோம் சுக பிரசவம் ஆகிடும் எல்லாமே பிரசவம் பார்த்து குழந்தைய நல்லா பண் குழந்தைக்கி ஆரோக்கியத்தை பண்ணி எல்லாம் நம்ப ஃபுல்லாக வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லா சேவையும் அவங்க நல்ல பார்த்துப்பாங்க அவங்க பொறுப்போடு பார்த்துப்பாங்க எந்த பயமும் இல்லாமல் எங்கள் ஜிஹெச்சில் இருக்கலாங்க